என்னோட நினைவில பசுமையாக உள்ள அல்லது சவால் நிறைந்த பாட்டு பாடும் அனுபவம் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கீங்க நம்ம என்னிக்கி நம்ம கவலையாக இருந்தாலும் கவலை மறந்து பாட்டுகிறது பாட செஞ்சுட்டோம் அப்படின்னா நம்ம சந்தோஷமா அடைஞ்சிருவோம் நமக்கு பிடிச்ச பாட்டுகளை மட்டும் பாடாமல் நம்ம அதை கேட்க ஆரம்பித்த ஒருத்தவங்க வந்து தனிமையாக இருக்காங்க ரொம்ப கஷ்ட நஷ்டத்துல இருக்காங்க அப்படின்னா அவங்க தனிமையாக ஒரு பாடல் கேட்க ஆரம்பித்தாவே அவங்களோட கஷ்டம் என்றது காணாமல் போயிடும் அது வந்து ஒரு பசுமையான ஒரு நிலையாக தான் இருக்கும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பாட்டுகிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்றா இருக்குது யார் என்ன கவலையில் இருந்தாலும் அந்த கவலை மறந்து ஒரு சவால் நிறைஞ்சு இருக்கணும் அப்படின்னாவே அது பாட்டு தான் இப்போது இந்த நேரத்தில் எனக்கு ஒரு பாட்டு தோணுது அப்படின்னா அது என்ன பாட்டுன்னு ஒன்று ரெண்டு அப்படின்லாம் இல்லை இருக்குதுன்ன எல்லா பாட்டுமே வந்து இசைஞானி இளையராஜா பாடின பாட்டாக இருக்கட்டும் ஏஆர் ரகுமான் சார் பாடின பாட்டாக இருக்கட்டும் இல்லை யுவன் ஷங்கர் ராஜா பாடின பாட்டாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சித்ரா அம்மா பாடின பாட்டாக யாராக யார் பாட்டாக இருந்தாலுமே தனிமையாக உட்காந்து நம்ம கேட்கும்போது எல்லாமே நமக்கு இனிமையாக இருக்கும் அதுபோக நமக்கு கஷ்டம்ன்றது நமக்கு தோணாமல் இருக்கும்